நான் ஃபாலோவ் பண்ணுற ஃபோட்டோகிராஃபர் யார் அப்படின்னு சொல்லிகிட்டு பார்த்தா இன்ஸ்ட்டாகிராமில் ஏவி ஸ்டுடியோன்னு சொல்லிகிட்டு ஒரு ஃபோட்டோகிராஃபர் சூப்பராக இருக்கும் அவர் எடுக்கிற ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து அப்படியே க்ளியராக அவரோட கிராஜு கிராஜுவேஷனனே வந்து வேறு மாதிரி இருக்கும் ஃபுல்லாகவே அவர் எப்படி திங்க் பண்ணி எப்புட்டா ஃபோட்டோ அவர் இந்தளவுக்கு யோசிச்சு எடுக்கிறாரு அப்படிங்குறதே வந்து நமக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் ஒவ்வொரு ஃபோட்டோவும் சின்ன விஷயம் இப்படி கீழலிருந்து இப்படி நிமிர்ந்தா கூட ஒரு விஷயம் அங்கே இருக்கும் அந்த மாதிரியான ஃபோட்டோ சென்ஸ் வந்து அவருக்கு அதிகமாகவே இருக்குது அதை நான் வந்து அவர் இன்ஸ்ட்டாகிராமில் தான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்தேன் ஃபஸ்ட்டு வந்து நான் ஒரு ஃபோட்டோ ஒன்று இன்ஸ்ட்டாகிராமில் பார்த்தேன் அதை பார்த்துட்டுதான் வந்து நான் அவரை நல்லாயிருக்கே எப்படி எடுத்திருக்காரு எப்படின்னா வந்து தண்ணி மேலே வந்து அப்படி கையை வச்சு தெளிக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ ஒன்று போட்டிருந்தாரு ஸோ அதை பார்த்ததுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துது சரி ஓகே நம்ம ஃபாலோவ் பண்ணி வைப்போம் அப்படின்னு சொல்லிகிட்டு ஃபாலோவ் பண்ணி வச்சுருந்தேன் ஃபாலோவ் பண்ணிகிட்டு நான் திரும்ப அவரோடு போடுகிற போஸ்ட் எல்லாமே ஒன்று ஒன்றா பார்த்துக்கிட்டு லைக் போட்டுக்கிட்டே இருந்தேன் எனக்கு ரொம்ப அவரோட ஃபோட்டோயெல்லாம் ரொம்பவே பிடிச்சி போயிடுச்சு அவர் வந்து ஒவ்வொரு இதுவுமே வந்து சூப்பராக பண்ணிக்கிட்டு இருந்தார் சரி ஓகே இவ்வளோ தூரம் பண்ணுறாரே நம்ம ஒரு நாள் அவரை கூப்படல்லாம் அப்படின்னு சொல்லிகிட்டு நாங்கள் வந்து ஒரு நாள் மீட் பண்ணிணோம் மீட் பண்ணிகிட்டு பேசுனோம் இந்த மாதிரி நீங்கள் ரொம்ப சூப்பராக பண்ணிகிட்ருக்கீங்க நீங்கள் வந்து என்னோட மேரேஜிக்கும் வந்து நீங்கள்தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவரை ஏவி ஸ்டூடியோஸ்க்கிட்டே வந்து அவர் பேர் வந்து பாஸ்கரன் அவர்கிட்டேயும் கேட்டுக்கிட்டேன் நான் பாஸ்கரன் சொன்னேன்ன ஓகே நான் உங்களுக்காக பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லிகிட்டு நீங்கள் என்னோட கஸ்டமராக இருக்கீங்க நீங்கள் ரொம்ப நாளாக ஃபாலோவ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க என்னோடது எல்லாமே வந்து நீங்கள் பார்க்குறீங்க அப்படிங்குறதுனால உங்களுக்கு நான் கொஞ்சம் கம்மியாகவே பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லி சொல்லிருந்தார் அதே மாதிரி என்னோட வெட்டிங் ஃபோட்டோ ஷூட்டுக்கும் ப்ரீ வெட்டிங் ஷூட்டுக்கும் வந்து அவருதான் வந்து போட்டோகிராஃபராகவே வந்தார் அவரோட ஃபோட்டோன்னா வந்து எனக்கு அவ்வளோ பிடிக்கும் என்னோட மேரேஜ் ஃபோட்டோ எல்லாமே அவ்வளோ சூப்பராக பண்ணியிருந்தாரு என்னோட மேரேஜிக்கு போட்டிருந்த ஃபோட்டோஸ் எல்லாமே பார்த்துட்டு யார் அந்த ஃபோட்டோகிராஃபர் சூப்பராக பண்ணியிருக்காங்க எனக்கும் ரெஃப்பர் பண்ணுன்னு சொல்லிகிட்டு என்னோட ஃப்ரெண்ட்ஸ்ஸும் எல்லாேருமே கேட்டாங்க ஏன்னால் அந்தளவுக்கு அந்த ஃபோட்டோகிராஃபர் வந்து சூப்பராக எடுத்திருந்தாரு இப்போ நேரில் பார்த்து பழகி ஃபோட்டோ எடுக்கிறவங்கள விட இப்போ ஆன்லைனில் தான் பார்த்து நிறையா பேர் வந்து சமூக ஊடகத்தில் பார்த்து தான் வந்து நிறைய பேர் செலக்ட் பண்ணுறாங்க அந்த மாதிரி பார்த்து அந்த மாதிரியும் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோவ் பண்ணி நான் ஃபோட்டோகிராஃபர் வந்து பார்த்து என்னோட வெட்டிங்க்கும் வந்து நான் ஃபோட்டோ எடுத்தது வந்து எனக்கு ரொம்ப சந்தமா சந்தோஷமாக இருந்துச்சு